ஹலோ குட் ஈவினிங் உங்களோடய நேம் என்ன அப்படிங்களா ஓகே

அதுக்கு நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபார்ம் இருக்கும் அதில் உங்களோடய நேம்மு உங்களோடய டீட்டெயில் எல்லாமே அதில் ஃபில் பண்ணி ஆஃபீஸில் கொடுங்க அகைன் ஒன் வீக்கில் உங்களுக்கு திரும்ப கிடைக்கறதுக்கு நம்ம ஆஃபீஸ் வரணும் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ